ஹலோ சார் வணக்கம் இங்கே இது ஆனந்து ஸ்வீட் கடை தானே நான் பக்கத்தில் இங்கே நல்ல ஸ்வீட் கடை எது மற்றும் சலுகை சலுகை எதுனால் தருவாங்களா ஸ்வீட் வாங்குனா கேட்டோம் அது பக்கத்தில் இருக்கிற கடை ஆனந்து கடை அங்கே போய் கேட்டுப்பாருங்கன்னாங்கோ நான் இப்போ ஏன் தங்கச்சி சீமந்தத்துக்காக ஸ்வீட் ஆட்ரு கொடுக்க வந்துருக்கேன் சார் நாலு கிலோ ஸ்வீட் ஆட்ரு கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால் நீங்க எனக்கு வந்து நல்லபடியா ஸ்வீட் செய்து தர முடியுமா கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்தில் எவ்வளோ குவான்டிட்டி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே எல்லா சரவுண்டிங்ல விசாரிச்சு பார்த்தேன் இங்கே ஆனந்து ஸ்வீட் கடன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார் அதனால்தான் உங்க கிட்ட எதன்னால் சலுகை இருக்கா இப்போ நாலு கிலோ ஸ்வீட் வாங்கினா அதுக்கு எதுனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லை ஆஃபர் மூலமாக எதுன்னால் எனக்கு தருவீங்களா அப்படி நீங்கள் தர்றதா இருந்தால் நான் இங்கே ஸ்வீட் வாங்க்கிறேன் இல்லை நீங்கள் கூடுதலாக வேற எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வேற ஏதாவது ஸ்வீட் பண்ணி தருவாங்கள் வேற இடத்துல போய் கேளுங்கன்னா அதுக்கும் ரெடி நான் நிறைய ஸ்வீட் கடை சுந்தர ஸ்வீட் கடை எல்லாத்திலையும் கேட்டுட்டேன் அவ்வளோ குவான்டிட்டி பண்ணுவாங்கள் பட் ஆஃபர் கிடையாதுன்னாங்க இங்கே கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு தருவாங்கள் குவான்டிட்டியும் அதிக இருக்கும் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு தருவாங்ன்னு கேள்விப்பட்டேன் சார் அதனால்தான் வந்திருக்கேன் எந்த டைமுக்கு கொடுத்தா கரெக்டான டைம்ல இப்போ என் தங்கச்சிக்கு சீமந்தம் பண்ணுறோம் அந்த டைம்ல கரெக்டாக எனக்கு ஸ்வீட் வரணும் எனக்கு வந்து லட்டுதான் நான் ஆட்ரு பண்ணிருக்கேன் ஒரு நாலு கிலோ லட்டு வேணும் எப்படியும் ஒரு ஐந்நூறு பேர் வருவாங்கள் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளோ தருவீங்கள் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னால் நான் இப்போ உடனே ஆட்ரு கொடுத்துருவேன் ஆட்ரு கொடுத்துட்டு நீங்கள் எந்த டைம்ல சொன்ன டைம்க்குள்ள எனக்கு டெலிவரி தருவிங்கனாலும் நல்லா இருக்கும் அந்த டைம்ல வந்து நான் கரெக்டாக நான் வாங்கிடுவேன் சார் நீங்கள் கொடுத்திங்கன்னா ரொம்ப நன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டான டைமுக்கு தேங்க்ஸ் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து தரீங்க ரொம்ப நன்றி